உங்கள் இடம் மற்றும் மாநிலத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தைப் பாதுகாக்க உள்ளூர் கலைஞர்கள் என்ன வழிகளில் முயற்சி செய்கிறார்கள் இதான் கொஷின் என்னென்னா கலைங்கிறது வந்து பரதநாட்டியம் நம்மளோடய இது வந்து பரதநாட்டியம் பரதநாட்டியம் வந்து இப்போ வரையுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க என்னென்னா எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி ஸ்டாட் பண்ணும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் தான் போடுவாங்க எதுவாக இருந்தாலும் இப்போ ஃபோக் டான்ஸ் அப்பறம் க்ளாசிக் அந்தமாதிரி சாரி ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டாட் பண்ணும்போது வந்து பரதநாட்டியம்தான் வந்து ஸ்டாட் பண்ணுவாங்க அதுதான் நம்மளோடய கலை அது வந்து நம்மளோட கலைங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதால ஸ்டாட் பண்ணுவாங்க அப்புறம் கலாச்சாரம் கலாச்சாரமுங்கிறது என்னென்னா எங்கள் ஊரில் வந்து இப்போ வரையும் வந்து இந்த எருதுக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்டிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எருதுக்கட்டு வந்து இப்போ வரையும் பொங்கல் ஸ்டாட்டாகி பொங்கல்லாம் முடிஞ்சி அஞ்சாவது நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து கொண்டாடுவாங்க அது இப்போ வரையும் வந்து ஒரு வருஷம் கூட தவறாமல் வந்து நடத்திட்டுருக்காங்க மிக சிறப்பா இருக்கும் நிறைய கூட்டம்லாம் இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வரையும் வந்து அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சின வந்தாலும் அதை வந்து விடமாட்டாங்க வருஷம் வருஷம் வந்து அந்த இதை வந்து நடத்திட்டுருப்பாங்க இதுதான் வந்து கலை மற்றும் கலாச்சாரம் எங்கூரில் வந்து அந்த வழிகளை வந்து செஞ்சிட்டுருக்கறது நன்றி